இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் எல்லா வசதியும் ரொம்ப நல்லாவே இருக்குது இப்ப ரொம்ப வயசானவங்க இருந்தாலும் மருத்துவமனையில் ரொம்ப நல்லாவே கவனிச்சிக்கிறாங்கள் அது ஒரு முக்கியமாக மக்களுக்கு ரொம்ப உதவுது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது உள்ள மருத்துவமனைகள்லாம் ரொம்ப க்ளீனாகவே வச்சுக்குறாங்க அரசு அரசோட மருத்துவமனையாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப சுத்தமாகவே வச்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளேலாம் என்ன கொஞ்சம் வெளியேதான் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது இப்போ அவங்களே வர நோயாளிகளுக்கு ஃபுட்டுலாம் கொடுத்துர்றாங்க உணவுலாம் அவங்களுக்கு பக்கத்துலேயே கடைலாம் அரேஞ்ச் பண்ணி இந்தமாதிரி கவுர்மெண்ட் கொஞ்சம் பண்ணிருக்காங்கள் அதுவும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த ப்ரெட்டு டீ பால் இது தேவைங்கிறதுக்காக அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வயசானவங்கள் வந்தாங்கன்னால் அவங்களுக்குலாம் ரொம்ப உடல் நோயாளி நிறையா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க சீராக சே சேர்க்கை வந்து கொஞ்சம் சீராக இல்லைதான் அது ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் வரப்போ அங்கேருந்து எப்படியா இருந்தாலும் ஒரு சிட்டிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் எங்கேயாது ஒரு இடத்துலதான் இருக்குது அவங்க போகிற வர இடத்துல கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலியா இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு தள்ளிதான் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காங்க அவங்க போகிறத்துக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது போய் அட்மிட் ஆகுறத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிகிச்சை எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாமே மக்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க ஒரு உயிருங்கிறது முக்கியமானதுன்னு கருதி எவ்வளோ பெரிய உடல்நிலை குன்றியவங்களாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக காப்பாத்திடுறாங்க நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்காங்கள் நிறைய டாக்டர்ஸ் அதுவும் மக்களுக்கு சேவை செய்கிறதுல அவங்க மகிழ்ச்சியாக பண்ணுறாங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வழிகாட்டுறதுக்கு நிறையா ஊழியர் இருக்காங்கள் வாட்ச்மேன்ஸ் எல்லாமே அங்கே வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி பேஷண்ட்ஸெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி பார்த்து இப்படி இது போல் தான் இதெல்லாம் பண்ணனும் இந்த மெடிசன்லாம் இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தெல்லாம் கொடுக்கறாங்க இது ரொம்பவே வயசானவங்களுக்கு உதவியாக இருக்குது இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலவங்க பேஷண்ட்டுக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துர்றாங்க அவங்க எங்கே போவணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வெளியில வரும்போது இந்த ஒர்க் பண்ணுற ஊழியர்கள்கிட்ட இது என்னம்மா பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊழியர்கள்லாம் நம்மளோட பேரண்ட்ஸுன்னு நினச்சு அவங்களுக்கு உதவியாக இருக்காங்கள் அது எப்படின்னா இங்கேருந்து நீங்கள் அங்கே போங்க இந்த இடத்ததான் இந்த இடத்துலதான் மெடிசன்லாம் வாங்கணும் அங்கே போய் வாங்கிக்கங்கம்மா அது தான் ஃப்ரீதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இப்படி இப்படிதான் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஊழியர்கள்லாம் வந்து மக்களுக்கு ம உடல் நலம் குன்றியவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாகவும் உதவியாகவும் இருக்காங்கள்